பறவைகள் சரணாலயம் இருக்குது வந்து இந்த பக்கத்தில் வந்து அந்த செல் ஃபோன் டவரு போன்ற இதெல்லாம் வந்து குறைக்கணும் கதிர் வீச்சு அந்த இது அதுமாரி இந்த ஃப்லைட் போ பறக்குறது போகிறது அதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல இல்லாமல் இருந்தால் பறவைகள் வளர்ச்சி நல்லா அடையும் இதாகும் ஏன்னா அந்த வெளிநாட்டு பறவைங்கள்லாம் வருதுங்க அந்த நேரத்துக்கு அந்த செல் ஃபோன் ஏர்போர்ட் போகிறது ஃப்லைட் போகிறது அதேமாரி போகிறது சத்தங்கள்லாம் கேட்குறதுனால அந்த பறவைகள்லாம் வந்து அழிஞ்சிகிட்டு வருது வளிமண்டலத்தை சுற்றி தான் அந்தளவுக்கு பறவைகள் சரணாலயமாக இப்போ அதெல்லாம் குறஞ்சிட்டு வரதனால இப்போ என்னென்னா பறவைகள் பார்க்குறது அங்கே அரிதான்ற அரிதுன்ற மாரி ஆகிபோச்சு அந்தளவுக்கு சரணாலயத்திலலாம் குறஞ்சுனு வருது அதை வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இது பண்ணால் நடவடிக்கை எடுத்தால் அந்த இடம்லாம் மறுபடியும் பறவை இதெலாம் வரும் போகும் அது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு கொள்கிறேன்